நான் வந்து குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போன என் குடும்பத்தில் பையன் நான் மனைவி எல்லாம் போனோம் அங்கே வந்து நான் வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை இதெலாம் ஆர்ட்ரு பண்ண அதேமாதிரி என் பையனும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியும் ஆர்ட்ரு பண்ணாங்க கொஞ்சம் குஸ்காவும் ஆர்ட்ரு பண்ணி இருந்தோம் அது எல்லாமே பார்த்தீங்கனா ஆர்ட்ரு பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஒரு காமண்நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா அந்த ஆர்ட்ரு பண்ணா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஒரு எனக்கு மட்டன் பிரியாணி கரெட்டாக வந்து சேரந்துது அதேமாதிரி சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வந்துது மட்டன் பிரியாணி நல்லா அழகாக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கறி நல்லா வெந்துருந்துச்சு அந்த மட்டன் பக்குவமாக அழகாக பண்ணி இருந்தாங்க அதேமாதிரி பையனும் சொன்னான் சிக்கனும் பிரியாணி நல்லா இருக்குப்பா அப்படின்னான் அது இல்லாமல் பார்த்தீங்கனா மட்டன் ஃப்ரையி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்வு மட்டன் வந்து மசாலா இதெல்லாம் ம ஆர்ட்ரு பண்ணி இருந்தோம் அது இல்லாமல் பள்ளிபாளையம் சிக்கன் ஆட்ரு பண்ணிருந்தோம் இதெல்லாம் வந்துது இதெல்லான் வந்து ஓனா டேஸ்ட் பாக்கும்போது ஒவ்வொன்னு ஒவ்வொரு லெவல்ல டேஸ்ட் நல்லா இருந்துது ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது இதில் பாத்தீங்கனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த கோலா உருண்டை இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துது ப எங்க பொண்ணு வந்து கோலா உருண்டையும் விரும்பி சாப்பிடா நல்லாருந்தது பிடிச்சிருந்துது அவளுக்கு அதேமாதிரி பாத்தீங்கனா பையனும் வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுமாதிரி அந்த பள்ளிபாளையம் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டாங்க இந்த பள்ளி பாளையம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் காரமாக இருந்துது அவ்வளோதான் அதேமாதிரி பாத்தீங்கனா அந்த பொருள் தரம் வந்து கொஞ்சம் நல்லா தரமாக பண்ணி இருந்தாங்க சீரக சம்பா பிரியாணி பண்ணி இருந்தாங்க அது நல்லா பண்ணி இருந்தாங்க அதேபோல் சேவை அந்த நல்ல சேவை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே தரமாக கொடுத்துருந்தாங்க பொருள் தரமாக அந்த இடமும் நீட்டாக இருந்துது அந்த பொருள் டேபிள் இதெல்லாம் தேவையான பொருள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த கரெட் டைம் ஏதோ கா மண்நேரம் அந்தமாதிரி கொடுத்த டைம் கொடுத்துட்டாங்க கொஞ்சம் அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துது பெப்பர் சிக்கன்லையும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது அதேமாரி பார்த்தீங்கனா அந்த டெலிவரி பாய் வந்து நல்லா சர்வீஸ் நல்லா பண்ணி இருந்தாங்க அது ஒரு நல்ல நம்ம ஆர்ட்ரு பண்ணா ஒரு அரை மண்நேரம் லேட்டாக வருது அதனால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்கு மற்றபடி எல்லாமே இந்த சர்வீஸ் எல்லாமே கரெட் டைமுக்கு கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அந்த வ பொருள் வர்றது மட்டும் கொஞ்சம் லேட்டாகிருக்கு